இப்போ கிராமத்திலலாம் வீடு கட்டணும் அப்படின்னா நீர்நிலை மழை பெய்யறப்போ மழை தண்ணியெல்லாம் வடிஞ்சு பள்ளத்துக்கு போகும் இல்லையா அந்த வழி எல்லாம் அடச்சு கட்டக்கூடாது அதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்யணும் அது போறக்கெலாம் வழி விட்டுட்டு கொஞ்சம் மேடு பண்ணி தான் கட்டணும் ரொம்ப கீழேயாவும் கட்டக் கூடாது அந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டணும் அப்புறோம் பார்த்திங்ன்னா என்னென்ன ரூமை எங்கெங்கே வைக்கணும் அப்படினா தென்கிழக்கு மூலை அக்னி மூலையில் தான் வந்து சமையல் கட்டு வைக்கணும் அப்புறோம் வடக்கிழக்கு மூலை ஈசானியம்னு சொல்லுவாங்க அது எப்பவும் திறந்த வெளியாக தான் இருக்கணும் அப்போ தான் காற்றோட்டமா இருக்கும் அப்புறோம் தென் மேற்கு மூலையில் தான் பார்த்திங்னா நம்ம குபேர மூலைனு சொல்லுவாங்க அந்த குபேர மூலையில் தான் வந்தோனா நம்ம பீரோ பெட்ரூமு அந்த மாதிரி எல்லாம் அந்த விஷயோம்லாம் பயன் படுத்தலாம் அப்புறோம் பார்த்திங்ன்னா வட மேற்கு மூலையில் தான் வந்து கழிவுகள் பாத்ரூம் டாய்லெட் செப்டிக்டேங்கு அதெல்லாம் போடணும் இப்போ தண்ணி தொட்டி கூட ஈசானியத்தில் வச்சுக்கலாம் கீழே நிலத்துக்கு கீழே போடுறதெலாம் கூட போட்டுக்கலாம் அப்புறோம் இன்னோரு விஷயோம் என்னன்னா நம்ம பிரதம மந்திரியோட திட்டம்னு ஒன்று இருக்கு வீடு கட்டறக்கு அது பார்த்திங்ன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஷீட் காங்க்ரீட் போட்ட வீடு தான் அது வந்து இருக்குது நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடய திட்டத்தில் இருக்கிற வீடு நல்லாயிருக்கு மொத்தம் ரெண்டு ரூம் ப்ளஸ் முன்னாடி வந்து சிட்அவுட் வர மாதிரி வச்சு போட்டுருவாங்க அதுவோட அது இந்த சோலார் சிஸ்டமும் அதில் ப்ரோவைட் பண்ணி தருவாங்க அது ரொம்ப நல்ல விஷயோம் அந்த நம்ம மாநில அரசோடய திட்டத்தில் அது ரொம்ப நல்ல விஷயோம் இதெல்லாம் வந்து இப்போதிக்கு ரெனீவல்லாக போய்கிட்ருக்கு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் பஞ்சாயத்து ஆஃபிஸ் நம்ம ஊரோடய பஞ்சாயத்து இருப்பாங்கல்லையா அந்த க்ளெர்க்கிட்ட போனோம்ன்னா நமக்கு வந்து இதனோடய வழிமுறைகள்லாம் அவர் சொல்லுவார் அவர் மூலமாக நம்ம இதை செயல்படுத்திக்கிலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நமக்கு அது என்னென்ன வரணுமோ அது அவர் செயல்படுத்தி கொடுத்துருவாரு அதுக்கு தான் அவர் அங்கே இருக்கார் அதனால் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபிஸில் போய் இதை பற்றி எல்லாம் பேசிக்குங்கள் நீங்கள்